தமிழ்நாட்டில் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது அந்த கலாச்சாரத்தில் வந்து வெளி மாநிலம் வெளிநாடு அங்கங்கே நடக்கிற திருமண நிகழ்ச்சிகளை போல தமிழில் வந்து தமிழ் கலாச்சாரம் என்பது வந்து சிறந்ததாக விளங்குகிறது அதே போல் வெளி மாநிலங்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தற்கா திருமணம் அவங்க சார்பாக கலாச்சாரங்கள் பண்றாங்களோ அதே போல் இப்பவும் வந்து தமிழ்நாட்டிலயும் தமிழ் மாநிலத்திலயும் பண்ண ஆரமிச்சுட்டாங்க என்ன இருந்தாலும் தமிழ் கலாச்சாரம் என்பது மிக சிறந்ததாக விளங்குகிறது